இங்கே காடெல்லாம் கய பயிர் பண்ணோன்னால் உழவு ஓட்டி எரு அடித்து அது எல்லாம் க இது பண்ணி அந்த காலாவதி டைமில் ஆடி ஆடி மாதம் ஆடி பட்டம்னு சொல்லுவாங்கங்க நான் பேமஸாக இந்த கடலக்கா போடுறது சோளம் வெதைக்கிறது இம் மாதிரி இது கரும்பு போடுறது கடலக்கா போடுறது எல்லாமே வெதைப்போங்க விதச்சாலும் அந்த டைமில் வந்து மானாவாரி மானாவாரி பூமி ரொம்ப அதிகங்க தண்ணி இல்லாமல் அந்த மழை பெய்யா அந்த கடலக்கா போட்டு அந்த செடிக் கூட வர்றத்துக்குக் கூட வர்ற பெய்ய போடக்குள்ளே மழை பெய்யும் அந்த செடி வர்றத்துக்கு மழை வர்றது இல்லைங்க இந்த செடி எல்லாம் காய்ஞ்சு கீஞ்சு எப்படியோ அதுவும் தப்பி தவறி அப்புறம் அது வெளியே வர்றக்குள்ளே கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மழை வந்துதுன்னால் அது ஒரு அளவுக்கு வருங்க அது வந்து அப்புறம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சு அந்த மழை பெய்ஞ்சுதுனால் அந்த செடி எப்படியோ தப்பி தவறி வந்துடுங்க அந்த மழை ஈரத்துக்கு அந்த பூமி ஈரத்தைக் கொண்டு செடி வருங்க அதை களை கிளை எடுத்து புல்லு கில்லு வெட்டினம்னா ஒரு அளவுக்கு அந்த பூ பிஞ்சு வைக்கிற நேரத்துக்கு ஒரே காய்ச்சலா காஞ்சுடுங்க எல்லாம் செடி பூரா கருவாடு மாரி காஞ்சுடுதுங்க காஞ்சுதுனா என்ன பண்ண முடியும் திரும்பி அதை கடலக்கா பிடிக்கி பிடுங்குற நேரத்தில் மழை பெஞ்சு அது என்ன பண்ணுறது அது அதை எல்லாம் ரொம்ப நஷ்டமாகி போகுதுங்க திரும்பி அந்த மழை பெஞ்சும் ஒன்றுக்குமே உபயோகப்படுறதே இல்லைங்க கஷ்டப்படுறதுக்கு விவசாயிங்கள் கடன் வாங்கி ஒடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதுக்கு தகுந்த ஏதாவது வெள்ளாமை பார்த்தா ஒரு சந்தோஷமா உபயோகப்படுத்தலாம் பயிர் பண்ணலாம் அப்புறம் இந்த மாரி காஞ்சிதுனால அட போ போன வருஷம் தான் இப்படி விளஞ்சிது இந்த வருஷம் போய் என்ன பண்ணப்போகிறோம் கடனை வாங்கி செஞ்சியும் அதில் ஒன்றும் பலன் இல்லையேன்னு சப்புட்டு போகுதுங்க அந்த விவசாயம் பண்ணுறதுலியும் ரொம்ப கஷ்டமாக ஆகிடுதுங்க திரும்பி அந்த செடி ஏதோ காஞ்சுது அது ஏதோ உருவாக்கி மாட்டுக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஆகும்னு சொல்லி அது சரி பண்ணோம்னால் அந்த நேரத்தில் மழை பெஞ்சு அந்தச் செடி எல்லாம் இதாகிடுதுங்க வீணாகிடுதுங்க அது ஓ இல்லாது நாங்கள் விவசாயிங்களும் ரொம்ப வ அந்த பருவத்தில் பருவ மழை பெய்யாமல் பருவம் தாண்டி பெஞ்சு அது ஒன்றுக்குமே உபயோகப்படாத மழை பெதுங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏதோ அதையே வச்சு எப்படியோ ஓட்டி ஏதோ எங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுறோங்க ஏதோ இந்த ஆட்டு மாட்டுக்கு தீனினாலும் ஏதோ காஞ்சுதோ ஏதோ பச்சையோ கிச்சையோ ஏதோ அப்புறம் ஆட்டு மாடு வெச்சுருக்கமே அதுக்கு தீவனம் வேணுங்கில்லையா அதனால் நாங்கள் பயிர் பண்ணுவோங்க ஏதாே ஒரு அளவுக்கு தேர்கிற வரைக்கும் ஏதாே இப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஏதாே பாதிக்கு பாதியாவது கிடைக்கிட்டும் அப்படின்னு வேறு என்ன பண்ண முடியும் காட்டை போ போட்டாலும் வெறும் புல்லுங்கில்லுமா கஷ்டப்பட்ட அது புண்ணியம் ரொம்ப ஏறிப் போய்விடும் அதை பயிர் பண்ணிணாலும் இந்த மாரி பிரச்சினைங்கள் இந்த ந மழை பிரச்சினைங்கள் மானாவாரி பூமியில் ரொம்ப எங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு தாங்க ஒன்றும் அதில் எங்களுக்கு ஒரு இது கிடையாதுங்க பலன் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டத்தில் ஏதாே நாங்கள் ஏதா கிடச்சது கிடைக்கிட்டும் ஏதாே சொந்த காட்டுக்காரங்கள் அப்படி போவாருங்க ஒரு குத்துகைக்கிலாம் அவங்களுக்கு இவ்வளோ தான் வருஷம் விளஞ்சாலும் விளையிலனாலும் கொடுக்குணும்னு நாங்கள் காண்ட்ரக்ட் பேசி ஓட்டுவோங்க காடு கரை இல்லாதவர்களாம் அது விளஞ்சாலும் விளையிலனாலும் அவங்களுக்கு கொடுக்குற குத்துகைய கொடுத்து தானங்க ஆகணும் அது அப்படியே போ கஷ்டப்பட்டுனாலும் கொடுத்து தான் ஆகணும் அவங்க ஏன் என் காடு விளையிலன்னா எனக்கென்ன எனக்கு பேசுனதை நீ காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு காட்டுக்காரங்கள் சொல்லுவாங்கங்க அதனால் எப்படியாவது நாங்கள் கஷ்டப்பட்டு வேறு வேலைக்கினாலும் போய் அவங்களுக்கு உள்ள கணக்கை நாங்கள் கொடுத்துருவோங்க அவங்களோடைய இதை வச்சுக்க மாட்டோம் ஏதோ கிடைக்கிறத பார்த்துக்க வேண்டி தான் கிடைக்கிலன்னாலும் கம்முன்னு இருந்துக்க வேண்டி தானுங்க அது மானாவாரி பூமின்னால் அப்படி தாங்க மழை சரியான மழை பெஞ்சு அந்த டைமுக்கு பருவத்தில் பெய்கிறது இல்லை அது விவசாயிங்களுக்கு ரொம்ப சங்கடமா சலுப்பாகி போகுதுங்க